ஹலோ ஆ இந்துமதி பூக்கடைங்களா ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் ரோஸ் லில்லி ஜாஸ்மின் வேணும் ஆ ரோஸ்ஸு எவ்வளோ ஒன் கேஜி லில்லி எவ்வளோன்னு ரேட் தெரிஞ்சுக்கலாமா ஓகே உங்கள் ரோஸ் ரெ ரெண்டு ஆ ரெண்டு ஃப்ளவர்ஸ்ஸும் கொறைச்சி கொடுக்க முடியுங்களா ரேட்டு ஓவராக இருக்கிற மாதிரி தெரியுது ஆ ஒரு ஆ ரோஸ் மட்டும் ஃபைவ் கேஜி வந்து ஒன் கேஜி போடுங்க ஆ ஓகே டுமாரோ ஆ ஓகே இல்லைல்ல நாங்கள் நாங்கள் நேரடியாக வந்து வாங்கிறோம்